ஹலோ பூக்கடைக்கார அக்காவா எங்கள் வீட்டில கொஞ்சம் சின்ன ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் பூ வேணும் எங்களுக்கு பத்து ரோஜாவும் ஒரு கிலோ மல்லிகைப்பூவும் வேணும் என்ன ரேட்டு வரும் அப்படியா உங்கள்ட ரோஸ் என்ன என்ன கலர்லலாம் இருக்குது

எனக்கு இதெலாம் வேணுமே அட்வான்ஸ் வேணா தந்துட்டு போகட்டுமா எனக்கு ரோஸ்ல வந்து ஒரு பத்து ரோஸும் அப்புறம் மல்லியில வந்து ஒரு கிலோ மல்லிகைப்பூவும் வேணும் தனியாக தலைக்கு வைக்கிறதுக்கும் வேணும் உதிரி பூவும் வேணும் ஆ சரி அட்வான்ஸ் தாரோம் இந்த வாரமும் வேணும் அடுத்த வாரமும் ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கும் வேணும் ரெண்டாயிரம்மா மொத்தம் எவ்வளோ வரும் பத்தாயிரரூபா வருமா சரி நாளைக்கு வந்து அட்வான்ஸ் தந்துட்டு போகிறேன் எனக்கு கொஞ்சம் நல்ல ஃப்ரெஷ்ஷான பூவாக வேணும் ஆ எனக்கு கொஞ்சம் டெக்ரேட் பண்ணுறதுக்கும் பூவும் வேணும் ஸ்டேஜ் டெக்ரேட் பண்ணுறதுக்கு அதுக்கான பூவும் வேணும் ஆ நான் எல்லாமே நாளைக்கு வந்து பாக்கேன் அந்த பூவெலாம் வேணும் கொஞ்சம் பார்த்து நல்ல பூவாக எடுத்துவைங்க ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணி தாங்க இந்த வாரமும் வேணும் எனக்கு அடுத்த வாரமும் வேணும்

ஆ சரி சரி உங்கள்ட காசு வந்து நேராகதான் கொடுக்கணுமா இல்லை ஜிபே அப்படி ஏதாவது பண்ணணுமா ஆ சரி உங்கள் நம்பர் மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் காசு அனுப்பிவிட்டுறேன் ஆ சரியா